நான் எப்போ படம் வரைய ஆரம்பிப்பேண்ணா நான் வந்து ஃபிரீயாக இருக்கிறப்பயோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறப்யோ தான் படம் வரைய நினப்பேன் ஏன்னால் வச்சுக்கோங்க நம்ம ஏதாச்சும் மன கஷ்டத்துலேயோ தனிமையிலேயோ இருக்கிறப்ப நம்ம ஏதாச்சும் செஞ்சுகிட்டே இருந்தால் தான் அது வந்து நம்மள வந்து ரொம்ப ஆழ்த்தாது அந்த விஷயத்தில் ரொம்ப தாக்கம் இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்கள் அதனால் நான் ஃபிரீயாக இருக்கிறப்ப தான் மோஸ்ட்லி ட்ராயிங் வரையிவேன் அப்போ வரையிறப்ப நான் எப்படி என்னோடய ட்ராயிங்ஸலாம் செலக்ட் பண்ணுவேன்னா நெட்டில் நிறையா போட்டோஸ் பார்ப்பேன் எது ரொம்ப சினிமேடிக்காக இருக்குது நேச்சுரலாக இருக்குது ஆர்டினரியாக இருக்குன்னு நான் பார்ப்பேன் அந்த மைண்ட் செட்டுக்கு ஆர்டினரியாக வரையுவோமா சரி அதில் இருந்து ஏதாச்சும் நல்ல பிக்சர் எடுப்பேன் ஓ இது இதெல்லாம் இதில் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ மஃகுனா மஃகு கீழே ப்ளேட் மேலே ஃப்லவ்வர் இருக்கற மாதிரி அப்புறம் அந்த ப்ளேட் கீழே டேபிள் இருக்கற மாதிரிலாம் நான் வரையிவேன் நானே க்ரியேட் பண்ணிக்குவேன் ஒரு ஒரு விஷயத்தையும் இந்த இடத்தில் இப்படி இருந்தால் இது நல்லாயிருக்கும் ஆஹ் ஓகே இது பர்பெக்டாக இருக்குது ஸோ இப்படி தான் நான் வரையிவேன் அது வரையிறப்ப நானே ரொம்ப மகிழ்ச்சியாகி ரொம்ப சந்தோஷத்தோடய வரையிவேன் அது முடித்து கடைசியாக பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கும் அதா பார்க்குறப்பயே அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும் வாவ் நம்ம இவ்வளோ அழகாக படம் வரைஞ்சிருக்கோமே கிட்டத்தட்ட நம்ம நான் பார்த்து வரைஞ்ச பிக்சரும் நான் வரைஞ்ச பிக்சரும் ஒரு தொண்ணூறு சதவீதம் ஈகுவல்லாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும்